நான் வந்துட்டு சிவகார்த்திகேயன் வந்துட்டு நேரில் பார்க்குணுனு நினக்கிறேன் அவர் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு வீட்டில் இருக்க எல்லாேருக்குமே பிடிக்கும் அவர் நிறையா படத்தில் வந்துட்டு அப்பா சென்டிமென்ட்டோடு எடுத்திருப்பாங்க அதனால் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் வந்து பிடிக்கும் ரொம்ப அவரை நேரில் பார்த்தா சார் நீங்கள் எல்லா படமும் நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவேன் அப்புறோம் வந்து அவர் வந்து முன் உதாரணமாக எதில் இருக்காருன்னால் அவர்களோட குடும்பத்தை நல்ல படியாக கொண்டுட்டு போகிறாருல்ல அந்த மாதிரி வந்து நானும் வந்து என் கும்பத்தை வந்து கூட்டு குடும்பமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் எல்லாேரும் அப்படின் சொல்லி நினைப்பேன் அதுக்கு அப்புறோம் வந்துட்டு சூர்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூர்யாவை வந்துட்டு அவர் படிப்பெலாம் நிறையா ஏழை மக்களுக்கெலாம் படிப்பெலாம் கொடுத்துட்ருக்காரு அதனால் வந்து சூர்யாவை ரொம்ப பிடிக்கும் சூர்யாவை வந்துட்டு நிறையா வந்து முன் உதாரணமாக இருக்கார் எல்லாேருக்கும் நிறையா அவர் வந்து இலவசக்கல்வி கொடுத்துட்ருக்குறதுனால நிறையா குழந்தைங்கள் வந்துட்டு ஆஸ்ரமத்தில் இருக்கிறவங்கலாம் கூட வந்து நல்லா படிக்க முடியுது ஆஸ்ரமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க கிட்டே போகிறதுனால அவங்க நல்லா படிப்பை கொடுக்குறாங்க அதனால் வந்து சூர்யாவை வந்து ரொம்ப பிடிக்கும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சூர்யா பிடிக்கும் நானும் வந்து பன்னெண்டாவது முடிச்சிட்டு சூர்யா அகர்வால் அவங்க கிட்டே வந்துட்டு போய் ஜாயின் பண்ணணும் அப்படின் பார்த்தேன் ஆனால் வந்து பண்ண முடியல பண்ண முடியாததுனால் என்னாச்சு ஒரு சின்ன காலேஜில் நான் படித்தேன் அதனால் சூர்யாவை ரொம்ப பிடிக்கும் அவர் நிறையா ஹெல்ப் பண்ணுறதுனால நிறையா உதவி பண்ணுறதுனால அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சூர்யாவை

அவ்வளோதான் அவங்களை வந்துட்டு நேரில் பார்த்தா நல்லா உதவி பண்ணிகிட்டு எல்லாேருக்கும் நல்லா பண்ணுறிங்க சார் நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின் சொல்லி என்னோட மனசார நான் வந்து சொல்லுவேன் இதுதாங்க